இது வந்துட்டு மருத்துவமனையெலாம் இப்போ வந்துட்டு நம்ப இன்ஜினீயர் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் கண்டுப்பிடிச்ச ஒரு விஷயம் டாக்டர்ஸ் நர்ஸ் இந்த சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி இது எல்லாமே காலம்காலமாக நம்ம முன்னோர்கள் கண்டுப்பிடிச்ச ஒரு இதுன்னு கூட சொல்லலாம் அதுவந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா வழிவழியாக தலைமுறை தலைமுறையாக அப்படின்றவங்களுக்குதான் இந்த ஜென்ரேஷன் வரும் என்னை கேட்டால் என்னை இது பண்ணிணா இயற்கை மருத்துவத்துக்குதான் நான் போவேன் நான் மருத்துவமனைக்கெலாம் போகமாட்டேன் நான் இயற்கையாகதான் பார்ப்பேன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஹா ஹேக்கர்ஸ் இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இப்போ ஆக்சிடெண்ட் ஆனதுக்கும் ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ என்ன முடியாமல் வந்தாலும் சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அங்கேயே நம்ம இதை பார்க்குறதவிட நம்ம மாத்திரை மருந்தை உள்ளே போட்டு நம்ம குடல் இதெல்லாம் வெந்துக்கிறத விட நம்ம வந்து இந்த வழியாக பார்த்தோம்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லா வச்சுக்க முடியும்